லாஸ்ட் வீக் என் பையனுக்கு ஆன்லைனில் ஒன்று ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருந்தேன் டெலிவெர் ஆனோவோனே பார்த்தா சம்மந்தமே இல்லை நம்ம பார்த்ததுக்கும் நம்மளுக்கு வந்ததுக்கும் பார்த்தா ரொம்ப டிஃப்ரென்ட்ஸ் இருக்குது மேட்டீரியல் குவாலிட்டியும் இல்லை கலரும் ரொம்ப டல்லா இருக்குது ஸ்டிச்சிங் சரி இல்லை எதுவுமே நல்லால்ல கலரே பார்த்தா ரொம்ப டல்லா இருக்குது நான் ஆட்ர்ரு பண்ணது ஒருமாதிரி இருக்குது இங்கே வந்தது ஒரு இவ் டோட்டலாவே டிஃபரெண்ட்டாக இருக்குது